ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம்ங்க ஆமாம் அதெல்லாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எப்பையுமே டெய்லி லோட் வந்து இறங்குறது தான் உங்களுக்கு என்ன காய்கறி வேணும்னு சொல்லுங்கள் டோர் டெலிவரி இருக்கு அதுக்கு சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு ஐம்பதுருவா எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும் சொல்லுங்கள் ஆ சரி சரிங்க ஆ சரிங்கம்மா சரி ஆ சரி சரி சரிங்க ஆ அதெல்லாம் சந்தையில் விற்கிற ரேட்டு தாங்க வெளியில கடைலலாம் ரேட்டு அதிகமாக விற்கிற மாதிரி இல்லை இங்கல்லாம் கம்மியாக தான் விற்போம் போட்டு எப்படியாச்சும் நாட்டு தக்காளி வாரத்தில் ரெண்டு நாள் தாங்கம்மா வரும் நீங்கள் இந்த வெள்ளி சனி வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க ஆ கீரெல்லாம் இருக்குங்கம்மா அதெல்லாம் எல்லாமே இருக்கு சிறுகீரை பெருகீரை புளிச்சங்கீரை அப்புறம் தண்டு கீரை எல்லா கீரையும் இருக்குங்கம்மா முருங்கீரை முதக்கொண்டு எல்லாம் இருக்கு சரி உங்களுக்கு ஆஹ கொடி அவரைக்காலாம் ரேட்டு அதிகங்கம்மா நூறுரூவா வருதுங்கம்மா கிலோ ஆமாங்கம்மா ஆ கேரட்லாம் கொஞ்சம் பரவாயில்லங்கம்மா ஆ ஆ சரிங்கம்மா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் ஆ ஆ கேரட் ஒன்று வெண்டக்காய் அரை பீட்ரூட் அரை போதுமாங்கம்மா சரி சரி சரிங்கம்மா அப்புறம் அப்புறம் ஆ சரிங்கம்மா சரி ஆமாம்ங்கம்மா ஆமாம் சரி சரி சரிங்கம்மா ஆ சரிங்க சரி சரி அவ்ளோ தான் அவ்ளோ தாங்க சரி நான் நீங்கள் வந்தீங்கனா டேரெக்ட்டாக வாங்கிக்கோங்க இல்லைனா வீட்டுக்கு கொடுத்துவுட்டுர்லாம் ஆ சரிங்கம்மா சரி நான் கட்டி வச்சிடுறேன் நீங்கள் வந்துவிட்டு ஃபோன் பண்ணுங்கள் சரி சேரி சேரி வச்சுருட்டுங்களா சரிங்கம்மா